கோவிட் சூழ்நிலையில பள்ளிகள் வந்து மாணவர்கள் பள்ளியில் போய்விட்டு படிக்கிறதுக்கு மிகவும் சவாலான சூழலாக தான் இருந்துச்சு எப்படி அப்படினு கேட்டிங்கனா கோவிட் டைமில் வந்து பார்த்திங்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஊரடங்கு வந்து அரசாங்காத்தால் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து பள்ளிகூடத்துக்கு யாருமே போகமுடியாது வீட்டில் இருந்து யாருமே வெளியில போகமுடியாது மாணவர்களும் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது அந்தமாதிரி டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படினா அரசாங்கம் மூலியமாக ஆன்லைன் வகுப்புகள் அப்படினு சொல்லிவிட்டு இணையம் மூலம் அவங்களோட மொபைலில் பாடங்களை வந்து கற்கிற கற்க இருக்கோம் அமைக்குறமாதிரி பண்ணாங்க அவங்க வீட்டில் இருக்கிறபடி அவங்க வந்து பாடத்தை கற்றுப்பாங்க ஸோ அந்தமாதிரி வந்து நிறைய வசதிகள் வந்து அரசாங்கத்தால் பண்ணுனாங்க அதனால் மாணவர்கள் நிறைய மாணவர்கள் அவங்களோட வீட்டில் இருந்துகிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளிலையும் போகாமல் அவங்க பாடங்கள் வந்து படிச்சாங்க அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்ச பிறகு எல்லா பள்ளிகளும் திறந்த பிறகு பள்ளிகளில என்ன பண்ணுனாங்க அப்படினா கொரோனா வராத வகையில் பள்ளிகள் மூலியமாக பள்ளிகளில் அரசாங்கம் மூலியமாக நிறைய கேம்ப் அமைத்து தடுப்பூசி போடாதவர்களுக்கு தடுப்பூசி போட்டு அவங்கள பாதுகாத்துட்டாங்க இப்போ ஒரு மாணவருக்கு காய்ச்சல் வந்தாலும் அந்த மாணவரை தனிமைப்படுத்தி அவருக்கு தேவையான மருத்துவ வசதி வழங்கி அவனை அவனை வந்து வீட்டிலையே உட்கார வச்சு அவனுக்கு வந்து படிப்பு வசதி பண்ணி கொடுத்துருந்தாங்க கொரோனாவுக்கு அப்புறம் பள்ளிகள் திறக்கும் போது அரசாங்கம் என்ன பண்ணுனாங்க அப்படினா விருப்பமுள்ள மாணவர்கள் நீங்கள் பள்ளிக்கு வந்து படிக்கலாம் மற்ற மாணவர்கள் நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலமாக வகுப்புகளை படிக்கலாம் யாருக்கும் எந்த உடல்நிலை பிரச்சனை இல்லாமல் எல்லாம் நடந்துக்கலாம் அப்படினு சொன்னாங்க அதனால் இந்தமாதிரி ப்ராப்ளோலாம் நிறைய சவால்கள்லாம் கொரோனா டைமில் படிக்கிறத்துக்கு இருந்துச்சு ஆனால் அதையும் வந்து அரசாங்கம் சரி செஞ்சிடுச்சு